இப்போ பைக்கில் போகும் போது இன்ஷூரன்ஸ் ஆர்சி புக் எல்லாமே எடுத்துகிட்டுப் போகணும் அப்படி எடுத்துகிட்டு போகலன்னா போலீஸ் ஃபைன் கட் ஃபைன் போட சொல்லுவாங்க ஃபைன் போடணும் ஃபைன் கட்டணும் அதனால் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் ஹெல்மெட் முக்கியமாக போடணும் அப்புறம் லாங் டிரைவ் போகும் போது வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கணும் பிரேக்லாம் நல்லா கரெக்ட்டாக இருக்கணும் அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டுப் போகணும் அதுக்கு அப்படி லாங் டிரைவ் போகணுன்னா அதுக்கு முன்னாடி வந்து நல்லா தூங்கணும் அங்கே போகும் போது தூக்கம் வந்துடுச்சுன்னா என்ன ஆகிறது